அண்ணா நேற்று உங்கள் கடைக்கி வந்து தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு போனோம் என்னங்கண்ணா ஒன்றுமே நல்லாவே இல்லை எல்லாமே சாயம் போகுது தண்ணியில் சும்மா ஊற வைக்கிலான் பார்த்தா மற்றட்ரெஸ் நல்லா இருக்க ட்ரெஸ்ஸும் எல்லாமே சாயம் ஏறிடிச்சி ட்ரெஸ்ஸும் பத்தறதும் இல்லை பிள்ளைகளுக்கு பக்கத்தில் வந்து விசாரிச்சிட்டுதாங்கண்ணா நாங்கள் வந்தோம் நல்லாருக்குன்னு சொன்னாங்க ஆனால் குவாலிட்டி எல்லாமே கம்மியாக இருக்குது இப்படி பண்ணால் எப்படிங்ண்ணா உங்கள் கடையில் வந்து நாளைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க முடியும் பக்கத்தில் எல்லாத்துகிட்டயுமே நான் சொல்லுவேங்கண்ணா இனிமேல் அந்த கடைக்கி போகாதீங்க துணியெல்லாம் நல்லா இல்லைன்தான் நான் சொல்ல முடியும் எப்படிங்ண்ணா இப்படி பண்றீங்க ஏங்கண்ணா இப்படி பண்ணீங்க காஸு மட்டும் நாங்கள் கரெக்டாக கொடுக்கலயாங்ண்ணா காஸு பைஸாலாம் கரெக்டாக வாங்கிட்டிங்க இத்தனைக்கும் எல்லா துணியுமே வெலை ஜாஸ்தியாகதான் இருக்குது உங்கள் கடையில் அதுக்கு தகுந்தாப்போல குவாலிட்டியே கிடையாது இப்படி சேல்ஸ் பண்ணால் எப்படிங்ண்ணா நாங்கலாம் ட்ரெஸ் வாங்க முடியும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வாங்கின டீஷேர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாத்துலேயுமே சாயம் போகுது பக்கத்து வீட்டில் சொல்றவங்க பக்கத்து வீட்டில் எல்லோருமே கேட்குறாங்க என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்க அந்த கடையில் போயிட்டு வேறே ஒ கடையே உனக்கு இல்லையானு என்னை திட்டுறாங்கண்ணா ப்ராடக்ட் எதுவுமே நல்லா இல்லைங்ண்ணா பசங்களுக்கு எல்லாமே இப்போ சுருங்கி சுருங்கி இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் நைட்டி எல்லாம் தண்ணியில் ஒரு டைம் அலசி எடுத்தாவே அப்படியே சாயம் அவ்வளோ கலராக போகுதுங்கண்ணா இனிமேலாவது பார்த்து நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி இது பண்ணுங்கண்ணா